நம்ம ஈரோடு மாவட்டத்திலிங்க முக்கியமா கொண்டாடக்கூடிய கலாச்சாரம் விழா நிறையா விழாக்கள் இருக்குதுங்க அதில் கலாசாரத்தை வந்து நம்பிக்கையில் வந்து உள்ளூர் மரபு பிரகாரம் வந்து இப்போ கொண்டாடுகிறது பார்த்திங்கன்னாங்க இந்த யுகாதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விழாங்க இது வந்து பார்த்தினா ஒரு தெலுங்கு வருடப்பிறப்புன்னு சொல்லுவாங்க இருந்தாலும் அன்றைக்கு பண்டைய அந்த மரபு பிரகாரம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த வேப்பம்பூ முழுங்கிறது அந்த பழத்தை முழுங்கிறது இந்தமாதிரி எல்லாம் ஒரு மரபு வழியில் கொண்டாக்கூடிய ஒரு விழா வந்து பார்த்திங்கன்னாங்க அது யுகாதி விழா தானுங்க அதேமாரிங்க தை அமாவாசை அப்படிங்கிறது பார்க்கும்போதுங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இந்த முக்கியமாக பாயக்கூடிய இந்த காவேரி பவானி ஆற்றுக்கள்லிங்க அதிகமாக இந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க இது ஒரு கலாசாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விழாவாக இருக்குதுங்க